நான் டீச்சர் பேசுகிறேன் ஜான் பேரண்ட்டு தானே இது மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் பேப்பர் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா ஆ பரவாயில்லாம தான் படிக்கான் சே சேட்டை கொஞ்சம் ஓவராக இருக்குது டியூஷனு எதுவும் சேர்த்து விடுவீங்களா ஆ நம்மகிட்ட டியூஷனு ஸ்கூலில் உண்டு இல்லை தனி தனியாக எடுப்போம் மொத்தமாக எடுப்போம் எப்படின்னாலும் சரிதான் எங்களுக்கு ஃபீஸ்ஸு கூடல்லாம் கிடையாது நார்மல் ப்ரீ நார்மல் ஃபீஸ்ஸு தான்

சரி இது மாதிரி பேரெண்ட்ஸ் மீட்டிங்குக்கு ஏன் வரல அப்போ இனிமேல் கொஞ்சம் முன்னயே இன்ஃபார்ம் பண்ணலாம்ல வர முடியாது அப்படின்ட்டு சரிம்மா அடுத்து என்ன டெஸ்ட் பேப்பர் வைப்பேன் வச்சி கொடுக்கும்போது மார்க்கு கம்மியாக ஆகிட்டா நீங்கள் கண்டிப்பாக வரணும் பேரெண்ட்ஸ் மீட்டிங்னால் ம் சரி ஓகே சார் ஆ